ட்ரெட்மில்லில் ஓடுவது வந்து மைதானத்தில் ஓடுறதும் ஒன்றாயிடாது ஏனால் அப்போல்லாம் பார்த்திங்கனா விடியக்காலையில் எழுந்திருச்சு சின்னப் பசங்களாக இருக்கும்போதெல்லாம் எங்கேவா இருந்தாலும் நிற்க மாட்டோம் ஓடிகிட்டே இருப்போம் ஆனால் இப்போ இந்த காலத்தில் ட்ரெட்மீட் வந்து ஒரு டெக்னாலஜிதான் ஆனால் அதில் ஓடுறது வந்து ஒரேமாதிரி இருக்காது ஏனால் ட்ரெ இயற்கையாக ஓடும்போதுதான் நமக்கு மைதானத்தில் ஓடும்போதுதான் மைதானத்தில் இருக்கிற ஸ்டெமினா வேறு அங்கே இருக்கிற சுத்தமான இருக்கற காற்று வேறு வெளு அந்த மைதானத்தில் ஓடும்போதுதான் நம்ம எவ்வளோ தூரம் ஓடுறோம் வெறும் காலில் ஓடும்போதுதான் நமக்கு காலில் கல்லு குத்தும்போது அதோடய ரத்த ஓட்டம் அதிகமாகும் ஆனால் இப்போலாம் வந்துட்டால் ஷூ போட்டுக்கிட்டு ட்ரெட்மில்லில் ட்ரெட்மில்லில் ஒரே இடத்தில்தான் ஓடுறோம் ஆனால் அதுக்குனு நம்மளே ஸ்பீடு கன்ட்ரோல் பண்ணிக்கிறோம் அப்படி வச்சுக்கிறது ஒன்றும் கரெக்டாக இருக்காது ஏனால் ட்ரெட்மில்லில் ஓடுறது வந்து ஒரு மைதானத்தை ஓடுறது ஒரே ஒன்று கிடையாது சொல்லப்போனால் முக்கியமாக அது ஏனால் மைதானத்தில் ஓடுறது வேறு இயற்கையாக ஓடுவோம் நமக்கு சூரிய வெளிச்சம் படும் நம் மேல் ட்ரெட்மில்லில் ஓடும்போது நம்ம வீட்டுக்குள்ளே ஓடுறோம் வீட்டுக்குள்ளே இருக்கறது வீட்டில் இருக்கிற வீட்டில் இருக்கற காத்தேதான் அது சுத்தமான காற்று கிடையாது வீட்டில் ஃபேன்னாலே நமக்கு செயற்கையாக கிடைக்கிற காற்றுதான் நம் மேல் படும்போது அதெலாம் அது இயற்கையாகவே இருக்காது ஏனால் ட்ரெட்ல்மிலில் ஓடுறதுன்றது ஒரு டெக்னாலஜியாக இருந்தால்தான் மனுஷங்க வெளியில போய் சுற்றுறதுக்கு இடம் இல்லாமல்தான் அதை ஓடணும் அதுமாதிரி இது பண்ணணுன்றதுக்கு இடம் இல்லாததாலேதான் ட்ரெட்மில்னு ஒன்று கண்டுபிடுச்சிருக்காங்க ஒரே இடத்தில் ஓடுறதுக்கு அதனாலே உடற்பயிற்சி செய்யுறதுக்காகதான் ஆனால் அது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்குதுன்னா அது சக்தி வாய்ந்தது கிடையாது மைதானத்தில் ஓடுறதுதான் நல்ல ஒரு சக்தி வாய்ந்ததாகவும் இயற்கை நிறஞ்ச ஒரு சூழலில் ஓடுறதுதான் நல்ல ஒரு புத்துணர்ச்சியை தரும் அப்படின்றதையும் நான் நம்புகிறேன் ஏனால் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ அதில் ஒரு இருக்கிற இடத்துல போய் ஓடும்போது இல்லாததுனு பெரிய நகரங்களில்தான் ட்ரெட்மில் ஓட தேவை வந்து முக்கியம் அதுவந்து ஒரு சிலவங்களுக்கு அவசியம் ஒரு சிலவங்களுக்கு அது ஒரு அத்தியாவசியம்